உங்கள் கிராமத்தில் யாராவது நாய் கடித்து விட்டால் என்ன செய்வீர்கள் எங்கள் கிராமத்தில் யாரையாவது நாய் கடித்து விட்டால் எருக்கம் செடி என்ற செடியை உடைத்து அதில் வரும் பாலை அந்தக் காயங்களில் சுற்றி குத்துவோம் அப்போது அந்த விஷமான ரத்தம் வெளியேறும்